ஆ தேவி அபிராமி ஹோட்டலா ஆ நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்குறோம் கடலூரில் ஸ்பெஷல் டிஷ் என்ன இருக்குது உங்கள் இதில்

சரி எங்களுக்கு பலாப்பழ பிரியாணி ரெண்டு ப்ளேட்டு பலாப்பழ சிப்ஸு ஒரு இரநூறு கிராமு ஆ வேறு நான்வெஜ்ஜில் ஸீ ஃபுட்டில் வந்து இறா தொக்கு வஞ்சிரம் ஃப்ரை ப்ளேட் கணக்கா ஃபிஷ் கணக்கா

அதை சரி அப்படியே ஒரு ஒரு ப்ளேட் பேக் பண்ணிவிடுங்க ஆ அட்ரஸ் சொல்கிறேன் அனுப்ச்சுட்றீங்களா டோர் டெலிவரி உண்டா

ஆ என் பேர் பாலகுருசாமி அட்ரஸ் வந்து லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன் ஆ இப்போ அமுச்சுடுங்க என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வெளியே வந்து வாங்கிக்கிறேன் லாட்ஜு பேர் வந்து லாட்ஜ் பேர் வந்து நட்ராஜ் லாட்ஜு

நான் கொடுத்து அமுச்சுட்றேன் டெலிவரி பாய்கிட்ட ஆமாம் ஆ சரி சரி கான்டெக்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஆ